இங்கே தப்பு செய்கிறவங்கன்னு யாரும் இல்லை தப்பு செய்ய தூண்டுகிறவங்க தான் அதிகம் ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அசிங்கமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் வருத்தமான நிகழ்வுகள் நடந்திக்கலாம் அதன் மாதிரி அது ஒரு அந்த நிகழ்வு வந்து அவங்களை வேற ஆளாக மாற்றி விடும் இப்போ என் இடத்துக்கு நிறையா தப்பு நடக்குது ஏன்னா என்னுடைய அடிப்பட தேவையை பூர்த்தி செய்ய நான் வந்து தப்பு செய்ய வேண்டியதாக இருக்கு அது எப்படி இருக்குது நல்லா இல்லல அதனால தான் நிறைய காரியங்கள் அதிக வேகத்தில் அதிகமாக நடக்கிறது இந்த தப்புகளால் இந்த தப்புக்கான காரணங்கள் குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் நாம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு வேலை ஆகணும்னா நிறைய தப்புகள் செஞ்சால் தான் அந்த வேலைகள் ஆகும் இல்லைன்னா யாரும் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது யாரும் யாருக்கும் எதுவும் செய்யவும் மாட்டாங்க அது வந்து ஒருத்தருடைய அடிப்பட தேவையை பூர்த்தி செய்யாமல் விட்டுரும் அதனால் ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செய்யணுன்னா ஒரு ஏதாவது ஒரு தப்போ இல்லை ஏதாவது ஒரு பரிசோ கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த வேலையை செய்ய செய்பவர்களுக்கு நாம் தரும் வெகுமானம் அவங்களை அந்த வேலையை அதிக நேரத்தில் செய்யாமல் கொறைவான நேரத்தில் செய்ய உதவியாக இருக்கும் இது வந்து ஒரு வேலையை சீக்கிரம் செய்ய ஒரு வழி இதுக்கான காரணம் ஒருத்தரை மட்டும் நாம் சொல்லாமல் எல்லோரையும் கூட நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு காமனான விஷயம் இது சரி செய்யணும்னா எல்லோருக்கும் எல்லாம் தெரியணும் எல்லோருக்கும் அந்த வழி சரியான வழி சரியான பாதை தெரிஞ்சால் தான் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது தப்பும் நடக்காது இதுக்கு வேலையில்லாத திண்டாட்டமும் ஒரு காரணம் ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வேலை கம்மியாக இருக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வேலை செய்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திறன் கொடுப்பவர்கள் கம்மியாக இருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு வேலையை செய்யணுன்னா அவருக்கு அந்த வேலை தெரிஞ்சால் தான் செய்ய முடியும் தெரியலனா எப்படி செய்வாங்க அதனால தான் சொல்லி தருபவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்து வேலை வாங்கினால் வேலை செய்பவர்களுக்கும் வெகுமானம் கிடைக்கும் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் வெகுமானம் கிடைக்கும் அந்த வேலை யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் அந்த வேலை சீக்கிரமாக முடியும்